ஹலோ எலெக்ட்ரிஷனா ம் சார் இந்த மாதிரி சிவராஜுபேட்டையில் வந்து தமிழ் வீடு கேளுங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு ரிப்பேர் ஆகிருச்சி நல்லா தான் ஓடிகிட்டு இருந்தது திடீரெனு ரிப்பேர் ஆகிருச்சு எதனாலன்ட்டு கொஞ்சம் வந்து பார்க்க முடியுங்களா ஆமாம் சார் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தோம் ஆ நல்லா தான் ஓடிங்கின்னு இருந்துச்சி திடீரெனு பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்டாப்பாக ஆகிருச்சு என்னென்று போய் பார்த்தா இது மோட்டர் ஓடவே இல்லை அப்படிங்களா ஓகே சார் அது ரெடி பண்ண எவ்வளோ ஆகும் இல்லை ஏதாவது வாங்கணுமா அப்படிங்களா ஆ சிவராஜுபேட்டை சார் நாக்குதி அந்த இடம் ஆ ஓகே சார் எப்போ வரம் எப்போ வர முடியும் நீங்கள் அப்படியா கேட்குங்களா ஓகே சார் வரும் போது ஏதாவது திங்க்ஸு இருந்தால் கொஞ்சம் எடுத்துன்னு வந்துடுங்க ஹலோ ஓகே ஓகே சார் வந்து ஒரு ஆஃப் ஆன் நவர் அந்த மாதிரி குள்ளே ரெடி பண்ண முடியுங்களா ஓகே சார் அப்போ ஈவினிங் தான் வர முடியும் நீங்கள் இட்ஸ் ஒகே சார் ஓகே சார் நான் ஆஃப்டர்நூன் மேலே உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஓகே சார் தேங்க் யூ